ஹலோ வணக்கம் சொ வணக்கம்மா என்ன ரிசிப்ட்டு கொடுத்துருக்கேனம்மா நான் அம்மா ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டோம்மா ஏதாவது தா நெட் ப்ராப்ளம் அந்தமாதிரி ஏதாவது இருக்கணும் மற்றபடி எல்லாம் ஃபோனை எடுத்துடுவேன் நிறைய இந்த ஸ்கூலு எல்லாம் லீவில் வந்து நிறைய யூனிஃபார்ம் கொடுத்துறாங்கலையா அதனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகியிருக்கும் வேண்டாம் வேண்டாம்மா அப்படி ஒ வேண்டாம்ங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்காக பொறுத்துக்குங்க இந்த மழைக்காலத்துல வந்து கரண்ட்டெலாம் போய் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சி மிஷின் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சி அதனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரம பளு கொடுத்துருப்பேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இது வந்து இந்த வாரம் இந்தமாதிரி ஸ்கூல் டே லீவில் நிறைய யூனிஃபார்ம் வந்துடுதுங்க அதனால தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சி இல்லைம்மா இல்லைம்மா ஹலோ இல்லைம்மா இல்லைம்மா கொஞ்சம் பொறுத்துக்குங்க இப்போ தான் இந்த இந்த காலத்துக்கு இப்போ என்ன ஆகியிருக்குன்னா ரொம்ப வெயில் கொடுமை ஜாஸ்தின்னு சொல்லி கவுர்மெண்ட் வந்து பத்தாம் தேதிக்கு ஓப்பனிங்கினு சொல்லிவிட்டாங்க ஸ்கூலெல்லாம் அதனால் நம்மளுக்கு இன்னொரு வாரம் டைமிருக்குது ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நீங்கள் கேக் உங்களோடய துணி வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும்மா ரெண்டே ரெண்டு நாள் தான்ம்மா ஆம்மா ரெண்டு நாளில் உங்களுக்கு எல்லாம் உடனே நாங்கள் இந்த ரெடி பண்ணி கொடுத்துறேப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாக கொடுத்துர்றேங்க சரி